பதினாலு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜீரோ மூணு ரெண்டாயிரத்தி ஏழு பதினெட்டு இரண்டு இரண்டாயிரத்தி எட்டு பதினாலு ஜீரோ ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு லவ்வர்ஸ் டே முப்பது ஜீரோ மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்போது